தோட்டத்தில் செடி நடுறதுக்கு வந்து நாங்கள் எங்கேருந்து வாங்கறதுன்டு கேட்கம் போது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற பீடி ஆஃபிஸில் எங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்காக அவர்நஸ் ப்ரோக்ராம் வச்சாங்க அதுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இந்த செடிங்களாக வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதை நட்டு பயன் அடைங்க இல்லை விதையா வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின் சொல்லிகிட்டு எங்களுக்கு சொன்னாங்க அதை நாங்கள் பயன்படுத்திருக்றோம் அதுக்கடுத்தது வந்து எங்கூருக்கு பக்கத்தில் நாங்கள் க்ராமோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சோம் சிட்டி அந்த ஊர் வந்து செஞ்சின் சொல்லுவாங்க அங்கே வந்து வெள்ளி கிழம வெள்ளி கிழம சந்தை கூடும் அந்த சந்தையில் வந்து எல்லா விதமான நம்ம தோட்ட பயிறுக்கு தேவையான செடிங்களும் சரி பூச்செடிங்களும் சரி எல்லாமே அங்கே கிடைக்கும் அதை நம்ம வாங்ன்னு வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நாங்கள் வந்து போ வெள்ளி கிழம ஆச்சுன்னா போயிட்டு வாங்ன்ட்டு வந்து கழ்நிரில் நட்டாலும் நடுவோம் இல்லை வீட்டில் கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின் சொன்னாக்கா அந்த இடத்லியும் நட்டு காய்கறிகளில் அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம் அது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியாருக்குது